நான் சமைக்கும் போது சரி நம்ம வீட்லேயே சமைச்சுக்கிறத வெளியில் போய் எங்கேன்னா கடை போட்டு இட்லி தோசை வடை இந்த ஒரு குழி பணியாரம் ஏழு குழி பணியாரம் இதெல்லாம் போட்டு செஞ்சு கடை நடத்தால் நம்ம ஒரு ரூபாய் மீறுமா அப்படின்னு யோசித்து யோசித்துக்கின்னே இருக்கிறேன் அதை நடக்குமான்னு அதுமாரி செய்யணும் எங்கள் வீட்டுக்காரர் கூட எங்கேன்னா விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாரு அது சரி நம்மளாக கூட ஆள் வேணுமே நம்ம ஒண்டியாக எப்படி செய்ய முடியும் மாடு வேறு ரெண்டு இருக்குது அந்த மாட்டை யார் பார்க்கறது விட்டுட்டு போய்விட்டா அப்படின்னு யோசனை பண்ணிக்கின்னே இருக்கிறேன் நான் நடத்தலாம்ன்னு இருக்கிறேன் அப்புறம் மற்றது என்ன பிரச்சின ஆனால் வீட்டில் என்ன என்ன செய்யணும் மற்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடையை கொஞ்சம் டெவெலப் ஆச்சுன்னால் அப்படியே பெரிய கடையாக போட்டு பெரிய கடையாக ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் டெவெலப் ஆச்சுன்னால் அதை வச்சு ஏதாச்சும் பிழச்சுக்கலாம் வயசாகி போச்சு எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயது ஆகிருச்சு சரி நம்ம என்ன பண்ணுறது எதனால் ஒரு கடை வச்சு ரோட்டு மேலே ஒரு வீட்டு மனை வாங்கி கட்டி அப்படியே ரா நா பொழுத ஓட்டலாம் அப்படின்னு நினச்சுக்கின்னு இருக்கிறேன் அது எப்படி நடக்கும்ன்னு தெரில அதை மாதிரி தான் எனக்கு யோசனை எல்லாம் புரிஞ்சுருக்குது